மீன் பிடிக்கிறதுல என்ன பிரச்சனைன்னால் இப்போது ஃபிஷர்மேன் இருக்காங்கல்ல மீன் பிடிக்கப் போனாங்கன்னால் க திடீரென்னு போட் கவுந்திடுது காற்றடிச்சி புயல் சுனாமியால் அதனால் அவங்க குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஏன்னால் அவங்களை நம்பி தான் அவங்க குடும்பமே இருக்கும் குழந்தைங்கள் படிக்கணும் ஸ்கூல் ம மனைவி எல்லாேருமே வந்து சாப்பாட்டுக்கு அவர்கள நம்பி தான் இருப்பாங்க அவருக்கு ஏதாவது ஆகாத கொஞ்சம் நல்ல சட்டம் இயற்றி அவருக்கு ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நிவாரணம் வர மாதிரி ஏதாவது இருந்தால் பரவாயில்லை அப்புறம் காற்று மாசடைவுன்னு பார்த்தா க தண்ணீர் எப்படி மாசு அடையதுன்னா ஃபேக்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா அந்த ஃபேக்ட்ரியோட அவுட்லெட்லிருந்து கழிவு எல்லாம் வந்து ஒரு சிலர் கண்டுக்காது அப்படியே கடல்லேயே து திறந்து விட்டுறாங்க அதனால் வந்து என்னென்னா கடலும் சு சுத்தம் இல்லாது வேஸ்ட் ஆகிடுது வீணாக ஆகிடுது கலந்து அது அதோட விஷத்தன்மை கடலில் கலந்துப்படுவதால அது கடலே கெடுது அதில் மீன் இருக்கிறதுலா அது வ அது தண்ணீ குடித்துச்சு இல்லை ஏதாவது அங்கே வர்றது சாப்பிட்டுச்சின்னா அது அந்த மாதிரி ஆகிடுது அதுமாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டுப் போடுற பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குங்க இல்லை பிளாஸ்டிக் கவர் அதெல்லாம் வந்து மீன் வலையில் இல்லை மீனோட இதில் மாட்டிக்குது அதனால் அது சாப்பிறப்போ செத்துடுது அது சாப்பிடாது ஒரு சில வலையில் மாட்டிக்கிது அதுவும் நிறைய இருக்கு இப்போது நம்ம போடுற ஊசி இந்தமாதிரி ஏதாவது எல்லாம் போய் மீனில் இன்ஜெக்ட் ஆச்சுன்னால் அதுவும் செத்துடுது இது மாத்தணும்னால் எல்லா இடத்துலையும் ஸ்டிட்டாக ரூல்ஸ் போட்டு எதுவும் பிளாஸ்டிக் எல்லாம் தண்ணீயில் போடக் கூடாது கழிவு நீர் எல்லாம் கலக்காது இருந்து இந்த அரசாங்கம் ஏதாவது ஏற்பாடு பண்ணிச்சின்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும்